அரசு தனியார் நிறுவனங்களில் சிறந்தது அரசு நிறுவனம் தான் நிரந்தர வேலை நிரந்தர வ மாத வருமானம் இருக்கும் அரசுத் துறையில் தான் வேலையில் சேரணும் ஏன்னால் அரசுத் துறையில் தான் நிரந்தர வேலையும் வருமானமும் இருக்கும் தகுதின்னு பார்த்தா கல்வித் தகுதி முக்கியம் ஒரு இளநிலை பட்டப்படிப்பு முடித்து இருக்கணும் டிஎன்பிஸ்சி தேர்வு எழுதி பாஸ் பண்ணி இருக்கணும் தட்டச்சு தெரிஞ்சு இருக்கணும் சுருக்கெழுத்து தெரிஞ்சுருக்குணும் கூடவே கணினி தெரிஞ்சுருக்கு இருந்தால் நல்லது அது மட்டும் இல்லாமல் நல்ல எண்ணம் இருக்கணும் உதவும் மனப்பான்மையும் இருக்கணும் ஊழலை தடுக்க நிறைய நடவடிக்கைகளை அரசு எடுத்து வந்தாலும் நம்மளால் தடுக்க முடியலை ஏ நம்ம மோடி ஐயா எவ்வளோவோ நடவடிக்கைகளை எடுத்தும் தடுக்க முடியல நம்ம நிர்மலா சீதாராமனும் நிறைய நடவடிக்கை எடுத்தாங்க முடியலை ரெண்டாயிரம் ரூபாய் ஐ ஐந்நூறுரூபா தாளுங்களில் பணப்பரிவர்த்தனையும் தடுக்க முடியல ஒரு பர்த் சர்ட்டிஃபிகேட்டோ ஒரு டெட் சர்ட்டிஃபிகேட்டோ வாங்கிறத்துக் கூட லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இதனால் லஞ்சத்தை நம்மளால ஒழிக்கவே முடியாது